முதல்ல ஈகோங்குறது விட்டுரணும் விட்டுட்டால்தான் வாழ்க்கை நம்மளுது நல்லா இருக்கும் இல்லைன்னா நரகமாக போயிடும் நம்ம ஆண் என்ன பெண் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளாதான் இது பண்ணிக்க வேண்டியதுதான் நீ கொஞ்சம் வேலை பார் நான் கொஞ்சம் வேலையில பிரிச்சிட்டன்னா போதும் நம்ம அவங்களும் பாவம் அவங்களும் வேலைக்கு போய்ட்டு வராங்க நானும் வேலைக்கு போய்ட்டு வரேன் அவங்களும் இது பண்ணுறாங்க நம்ம வந்துட்டோம்னா அவங்களுக்கு ஏதாச்சுன்னுன்னா நம்ம செ நம்ம அவங்களுக்கு எதாச்சும் ஒன்று சமைத்து கொடுக்குலாம் அவங்க அதேமாதிரி என் நம்ம என்ன வேலைக்கு போய்ட்டு வந்து மறுபடியும் நான் வந்தேன்னா அவங்களும் வேலை சே சரி வந்திருக்காரு எதாச்சும் நம்ம பண்ணி காஃபி போட்டு கொடுக்கது சமைக்கிறது அவங்க சமைத்து கொடுக்குறாங்க நம்மளும் டீ போட்டு கொடுக்குறதுல ஒன்றும் கொ குறையிறதில்ல ஓகேங்களா நம்மதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு இருக்கணும் நம்ம குடும்பத்தில் அதுதான் மெயின் ஓகேங்களா நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உடம்பு சரி இல்லாமல் போட்டாங்கனா நம்ம ஒவ்வொரு நாள் பூராக நம்ம பார்க்கலாம் வேலை செய்யலாம் அவங்களுக்கு என்னென்ன சமையல் செஞ்சு கொடு சமையல் செஞ்சு அன்னைக்கி என்ன எல்லாம் சமைத்து நல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அவங்க வ வைஃப்க்குலாம் அதெல்லாம் இதுக்கு இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி அவங்களுக்கும் நம்ம இது பண்ணும்போது நம்ம உடம்பு சரி இல்லாதபோது அவங்களும் இது பண்ணி அவங்க சமைத்து அவங்களே இது பண்ணி நல்லா அவங்களும் கொடுக்குறாங்க ஸோ வேறுபாடு இல்லாமல் ஈகோனெஸ் இல்லாமல் நம்ம இருந்திங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா சந்தோஷமாக போகும் நம்ம நம்ம என்னன்னா நம்ம இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஓகேங்களா கல்யாணம்னு நம்ம பண்ணிக்கிட்டோங்கன்னா வீட்டில ஓகேங்களா புருஷன்னா பொண்டாட் பொண்டாட்டி என்ன சொல்லுங்க எல்லாமும் ஒன்றுதாங்குறமாரி ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு பார் இந்த வேலை நீ நீ நான் செய்யட்டுமான்னு கேட்டாவே போதும் அதே செஞ்சமாதிரி ஆயிடும் ஸோ நம்பளும் கொஞ்சம் வேலை செய்யணும் அவங்களும் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்போதான் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்மளும் கரெக்டாக இருக்கலாம் அவங்களும் வேலை டென் டென்ஷன்ல வருவாங்க நம்மளும் வேலை டென்ஷன்ல வருவாங்க ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ நான் இதை செய்ய மாட்டேன் நான் அதைதான் செய்வேன் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அதேமாதிரி அவங்களும் சொல்ல மாட்டாங்க நம்பளுக்கு என்ன வேலை செய்யணும் தெரிஞ்சதென்னவோ பண்ணி விட்டுட்டு நம்ம கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம என்ன வெளியில இருக்கிறதெல்லாமே நம்ம பண்ணும் அவங்களாக வந்தாங்கன்னா உள்ளார வீட்டில இருக்கிறதெல்லாம் ப பண்ணிக்கிறாங்க நம்ம வேற எங்கேயாச்சும் போறோம்னா ரேஷன் கடைக்கு எதா கடை வீதிக்கு போனோமா எதா பொருள் கிருள் வாங்குனோமா போய் வாங்கிட்டு வரலாம் போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்தோன்னா அவங்க இது நீட்டாக சமைத்தும் கொடுத்துர்றாங்க அதால வேறுபாடு இதுப்பு இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருந்துச்சுன்னால் சந்தோஷமாக லைஃப் போகும்